விழுப்புரம் மாவட்டத்தில் காலநிலை வந்து மாறியிருக்குது உதாரணமாக எங்கள் ஊரு எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் அணிலாடி கிராமம் அங் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைன் இயர்ஸ் பேக் முன்னாடி ஸ்கூல் டேஸ் அப்போ நான் படித்திட்ருந்தேன் அப்போது மழையும் சரி வெயிலும் சரி நல்லா சீராக இருந்துச்சு நல்ல விளைச்சல் இருந்துச்சு நிறையா விவசாயம் பண்ணாங்க மக்களும் அவங்களோடய வாழ்க்கை வந்து சீராக போயிட்டுருந்துச்சு ஆனால் ஆஃப்டர் நைன் இயர்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுத்து மழையும் குறஞ்சு போச்சு இதனால விவசாயமும் சரி மக்களோடய வாழ்க்கை முறையும் சரி கால்நடைகளும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பேட்ரி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டு அது வந்து காற்றில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்தனுடைய கார்பன்டை ஆக்ஸைடு வெளியிடுறதுனால அதிகமான வெப்பம் வெளியிடப்படுது ஸோ அதனால் காற்றில் போய் இது மிக்ஸ் ஆகும்போது சுவாசிக்கும் போ நமக்கும் மக்களுக்கும் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது விவசாயமும் சரியாக பயிர் வைக்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது அதனால் இதை மோஸ்ட் ஆஃப் தவிர்த்துட்டு பேட்ரி வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இப்போது விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணும்போது அளவுக்கதிகமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும்போது நிறைய பயிர் வந்து செத்து போயிடுது அதை வந்து சரியாக பயிர் வைக்கவும் முடிகிறது கிடையாது ஸோ அதை வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணால் விவசாயத்தை வந்து தக்க வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வர எங்ஸ்டர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து சப்போட் பண்ணணும்